தமிழ் மொழி தமிழ் மொழி வந்து உலகிலயே மிகவும் பழமையான மொழி சொல்லலாம் தமிழர்கள் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க தமிழ் மொழிய பாதுகாக்கிறதுக்காகவும் தமிழ் மொழியோட பெருமையை வந்து வெளியே சொல்கிறதுக்காகவும் மிகவும் கடினமாக ஒழைச்சாங்க தமிழோட மொழிய வந்து தமிழ் மொழில இருந்துதான் தெலுங்கு கன்னடம் எல்லாமே உருவாச்சு தமிழ் மொழிய வந்து தமிழ் மொழிய வந்து பாதுகாக்கிறத்துக்கும் பெருமையை சொல்கிறதுக்காகவும் ஔவையார் வந்து தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப ஔவையார் வந்து சொன்னாங்க ஔவையார் பாரதியார் எல்லாேருமே தமிழோட பெருமையை வந்து சொன்னாங்க எல்லாேரோட லேங்வேஜ்ஐை விட தமிழ் லேங்வேஜ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் கற்றுக்குலாம் தமிழ்தான் எல்லோரோட லேங்வெஜ்ஜுக்கும் தலை நிறும் தலை நிமிர்த்தி நின்றுச்சி தமிழ் லேங்குவேஜ்ஜு வந்து உலகு ரொம்ப பழசுன்னு தமிழ் வந்து ஈஸியாகவும் கற்றுக்குலாம் எல்லாேராடையும் பேசு எல்லாேருமே பேசலாம் ஆனால் மற்ற லேங்குவேஜ்ஜை கற்றுக்கிறத விட கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் இருக்கும் ஆனால் தமிழ் வந்து ஈஸியாக கற்றுக்குலாம் தமிழ் மொழி வந்து ஒரு உலகில் உலகில் வந்து மிகவும் பெருமை வாய்ந்த மொழி சொல்லலாம் தமிழ் மட்டும் தமிழ் தான் மிக ரொம்ப பழமையான மொழி தமிழில் வந்து தமிழ் மொழி வந்து தமிழ் மொழில